நாமக்கல் மாநிலம்னால் நம்ம முதல்ல நியாபகத்துக்கு வரதே கோழி வளர்ப்பு பண்ணைகள் தான் கோழி வளர்ப்பு பண்ணைகள்ல வந்து முதல் இடத்தை வகிக்கிறது நாமக்கல் தான் ஏன் அவங்களை சொல்கிறோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல கோழி பண்ணையை வந்து அவங்க முத முதல்ல ஆரம்பிச்சாங்கள் வெறும் ஆயிரத்துல இருந்து ஐநூறு கோழிகளை மட்டும் வச்சு அந்த கோழி பண்ணையை வந்து அவங்க ஆரம்பிச்சாங்கள் அது இப்போ காலபோக்கில் ரெண்டாயத் ரெண்டு லட்சத்துக்கும் மேலே உள்ள கோழிகளை வந்து இப்போ அவங்க வச்சு நல்லா வந்து உ கோழிபண்ணையை வந்து வளர்த்துக்கிட்டு வராங்கள் அவங்க வந்து அந்த கோழிகளை வந்து நல்ல முறையில் வந்து பதப்படுத்தி நல்லா பாதுகாத்து ஆன்ட்டிபயாட்டிக் இன்ஜக்ஷன்லாம் வந்து போட்டு அந்த கோழிகளுக்கு எந்த ஒரு வியாதிகளும் வராமல் நல்ல முறையில் வந்து அவங்க ப பார்த்துக்கிட்டு வராங்கள் அந்த கோழிகளுக்கு வந்து உணவு முறை எப்படின்னா நல்லா பதப்படுத்தப்பட்ட தெ பு தினை அதே மாரி வந்து இயற்கையான உரங்களை மட்டும் தான் அந்த கோழிகளுக்கு வந்து அவங்க கொடுத்து வளர்க்கறாங்க ஸோ அப்படி அந்த கோழிங்களை வளர்க்கம் போது அந்த கோழிங்கள் வந்து எல்லாமே வந்து சத்துள்ள கோழிகளாக மட்டும் தான் வந்து இருக்கு இருக்குது எந்த ஒரு நோய் வந்த கோழிகளாகவும் அது வந்து இருக்கிறது கிடையாது அதுங்கள் போடுற முட்டைகளும் வந்து நம்ம உடம்புக்கு வந்து நல்லது ஸோ இவங்க இப்படி வந்து சுத்தமான முறையில வந்து கோழி வளர்ப்பு பண்ணை வச்சுருக்கதனால வெளிநாட்டுகள்ல இருந்து இருந்தும் இவங்கள்ட்ட வந்து நிறையா வந்து ஆர்டர்ஸ் வந்து வந்து கொடுக்குறாங்க நிறையா முட்டைகள் கோழிகள் எல்லாமே வந்து ஏற்றுமதி இறக்குமதி வந்து எல்லாம் அவ்வளோ இதும் இந்த நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கோழி பண்ணைகள் மட்டும் தான் வந்து செய்கிறாங்க ஏன்னா அவங்கள்ட்ட வந்து எல்லாமே சுத்தமான முறையிலையும் பதப்படுத்தப்பட்ட சுத்தமான முறையில் இருக்கிற கோழிகள் மட்டும் தான் வந்து அவங்க வந்து வளர்த்துக்கிட்டு வராங்கறதனால் அந்த கோழி இந்த நாமக்கல் மாவட்டம் வந்து கோழிகளுக்கு வந்து மிக முக்கியமான மாநிலமாக திகழ்கிறது